எங்கள் ஊர் வந்து கோயமுத்தூருங்க கோயமுத்தூர்ல வந்து அந்தந்த ஊரில் அங்கங்க நகராட்சியும் பஞ்சாயத்தும் இருக்கும் எங்கள் ஊர் வந்து ஆலாங்கொம்பு அங்கே நகராட்சி பஞ்சாயத்து இருக்குது இப்போ எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்து பிரச்சனைனால் நாங்கள் வந்து நகராட்சி இல்லைனா பஞ்சாயத்தில் போய் சொல்லுவோம் இப்போ பஞ்சாயத்தில் போய் நகராட்சிலயும் இப்போ டிச்சு பிரச்சனை ரோடு பிரச்சனை இட பிரச்சனை அந்த மாதிரினா போய் சொல்லுவோம் தண்ணி பிரச்சனை அந்த மாதிரினா போய் சொல்லுவோம் இப்போ ரோடு போட வராங்க கவர்மெண்ட் வந்து ரோடு போட வராங்க இப்போ எலக்ஷன் டைமுக்கு எலக்ஷனில் ஒட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம சொல்லுவோம் அவங்க அதை போட்டு தந்தால் தான் நாம் ஓட்டு போடுறோம்ணு சொல்லிட்டு அது அந்த செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க அப்போ வந்து நம்ம ரோடு போடுகிறோனு சொ ரோடு போடும் போது ரோடு போடுகிற இடத்துல வீடு க ஒரு சில பேர் வீடு கட்டுவாங்க வீடு கட்டி அந்த காமௌன்ட் போடுகிற இதுலலாம் ரோட்டில் கொஞ்சம் அட்டாச் பண்ணி தான் போடுவாங்க அப்போ ரோடு போடுற சமயம் வந்து இந்த காமௌன்ட் போட்டனால இப்போ ரோடு போடுறதுக்கு இடம் இல்லைங்க அப்டின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து எங்களை கேட்கும் எதுக்கு ரோடு போடுகிற இடத்தில் வந்து காமௌன்ட் கட்டுனிங்கனு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து இடிக்க வேண்டிய ச இது வரும் அவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் போட்டும் இடிக்க வேண்டிய இது வரும் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலம வந்து நாங்கள் இடிச்சிடுவோம் அப்பறம் டிச்சு பிரச்சனை வரும் இப்போ எங்கள் டிச்சு பிரச்சனையில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி டிச்சு ரொம்ப ரொம்பிடிச்சின்னால் பக்கத்துக்கு வீட்டுக்காரவங்க ரொம்ப தே சண்டை போடுவாங்க அப்போ நாங்கள் அந்த பிரச்சனை வந்தாலும் பஞ்சாயத்தில் போய் சொல்லுவோம் இப்போ தண்ணி பிரச்சனை இப்போ தண்ணி காரவங்க இப்போ இருக்க தண்ணி காரங்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக விடுறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கம்மியாகதான் பிடிக்கிறோம் இப்போது வீட்டில் உபயோகப் படுத்துறதுக்கு தண்ணி பத்துறது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இப்போது ஆற்றில நிறையா தண்ணி போது கலக்க போகுது அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு விடுமோது அங்கே தண்ணி விடுறாங்கனால் அதில் வந்து கலக்கு தண்ணி வந்தால் சளி பிடிக்கிறது இரும்பல் வருது எல்லாமே வருது அப்போ வந்து நம்மளுக்கு இல்லாத நோயெல்லாம் வருது அப்போ அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடரு அதெல்லாம் போட்டு அனுப்புறதனால அது வந்து குடிக்கிறதனால நம்மளுக்கு உடம்பில் பல வித வியாதிகள் வருது அப்பறம் வந்து இட பிரச்சனை இட பிரச்சனையில் வந்து இட பிரச்சனையில் வந்து இப்போ சொத்து சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வரும்போது பஞ்சாயத்தில் போய் சொல்லுவோம் இந்த மாதிரி இடம் சேல்ஸ் பண்றாங்க அப்போ வந்து நாங்கள் எங்களது இடத்த வந்து எக்ஸ்ட்ரா அவுங்க எடுத்துக்க பாத்துறாங்க அந்த மாதிரி கசகசப்பு எதோ இது வந்துச்சின்னா அத பஞ்சாயத்தில் போய் சொல்லி கவர்மெண்ட் இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போது வீட்டு வரி வீட்டு வரி கட்டாதவங்களுக்கும் கரண்ட் பில் கரண்ட் பில் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்றதனால கரண்ட் பில் காரங்களும் வந்து குடச்சல் கொடுப்பாங்க ஏன் இவ்வளோ யூஸ் பண்றீங்க இப்போ பாருங்கள் பில் அதிகமாக இருக்குது அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு இடஞ்சல் பண்றதுக்குதான் இருப்பாங்க அதனால் நம்ம எதா இருந்தாலும் நம்ம எதுவுமே சண்டை போடாமல் பண்ணாமல் இப்போ நம்ம இப்போ நகராட்சி பஞ்சாயத்தில் தான் போய் சொல்லி அவங்கதான் சால்வ் பண்ணுவாங்க அதனால் தான் தலையிட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வர பிரச்சனைதான் நகராட்சி பஞ்சாயத்தில் போய் நம்ம சொல்றோம்